நான் வந்து மஹாபாரதம் ராமாயணம் புக்ஸ்யெலாம் படிப்பேன் அதில் வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும் எப்படி வாழணும் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஒருத்தர் கிட்டே எப்படி பேசணும் எப்படி பழகணும் எப்படியெல்லாம் ரெஸ்பெக்டேன் அதெல்லாம் காட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் அதில் வந்து நிறையா பெண்கள் பற்றி சொல்லியிருக்காங்க பெண்கள் வந்து எப்படி இருக்கணும் ஒரு இடத்துல எப்படி நடந்துக்கணும் தைரியமாக இருக்கணும் அந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருக்காங்க அதில் வந்து எனக்கு ஒரு ஸ்லோகன் ரொம்ப பிடிச்சிது அது என்னெனா குற்றம் சொல்ல ஆயிரக் காரணங்கள் இருக்கலாம் ஆனால் மன்னிக்கவும் மறக்கவும் ஒரே காரணம் தான் அன்பு இதுக்கு பொருள் என்னென்னா ஒருத்தர் வந்து நம்ம தப்பு பண்ணிவிட்டாங்கன்னா அவர்களை வந்து கொறை சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது அவங்கள வந்து நம்ம வந்து அன்பால் நம்ம வந்து நடத்தணும் அதுக்கப்புறமாக ராமாயணத்தில் வந்து ராமாயணத்தில் வந்து இன்னொரு ஸ்லோகன் சொல்லியிருக்காங்க அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிது தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும் இறுதியில் தர்மமே வெல்லும் நம்ம கெட்டவங்க எவ்வளோ தான் ஜெயிச்சுட்டே இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு நாள் வந்து கண்டிப்பாக நல்லது நடக்கும் அந்த தன்னம்பிக்கை விடவே கூடாது அதுக்கப்புறம் என்ன ஒரு ரீசென்ட்டாக ஒரு புக் படித்தேன் அதில் ஒரு லைன் ரொம்ப பிடிச்சிது அனைத்து மதங்களும் கலைகளும் அறிவியலும் ஒரே மரத்தின் கிளைகள்